ம் எங்கள் பகுதியில் உள்ள முக்கிய கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி நடத்தும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து மெயினா கள்ளக்குறிச்சி டிஸ்டிரிகில் எங்கள் ஊரில் நடந்துட்டுருக்கு இந்த சுத்தப்பத் இந்த எங்கள் பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாம் மக்களும் எல்லாம் மக்களும் வந்து எல்லாரும் அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அங்கே படிக்கிறாங்க அந்த யுனிவர்சிட்டியில் அந்த காலேஜில் படிச்சிட்டுருக்காங்க கவர்மெண்ட் காலேஜு எங்கள் ஊரில் திருவள்ளூர் யுனிவர்சிட்டியோடய ஒரு பார்ட் அது அந்த யுனிவர்சிட்டியோட ஒரு அந்த யுனிவர்சிட்டி நடத்தும் ஒரு காலேஜ் வந்து எங்கள் ஊரில் இருக்குது கள்ளக்குறிச்சி டிஸ்டிரிகில் உள்ள பெரிய கவர்மெண்ட் காலேஜ் வந்து அதுவும் அது எங்கள் ஊரில் தான் இருக்குது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கற எல்லாம் மக்களும் வந்து அந்த காலேஜில் வந்து நல்லா படிக்கிறாங்க ஆர்ட்ஸு சயின்ஸு எல்லாம் டிபார்ட்மெண்ட்டும் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய வந்து தொழில்நுட்பம் சார்ந்தது நிறைய வந்து ஆக்ட்டிவிட்டிஸ் நிறைய தற்காப்புக் கலைகள் கலைகள் ஆ நிறைய ஆர்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நிறையா அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் எங்கள் சைடுல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய வகையான ஸ்கூல் தனியார் பள்ளிகள் வந்து நிறைய இருக்குது நிறைய ஸ்கூல் நிறைய ஸ்பெஷ ஸ்பெஷலான ஸ்கூல் நிறைய இருக்குது நிறைய வந்து எங்கள் பகுதியில் வந்து ஸ்கூல்க்கு காலேஜுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பக்கத்தில் இருக்க எல்லாரும் எல்லாம் மக்களும் வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா படிக்கிறாங்க நிறைய வந்து பசங்களுக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் ஸ்கூல் பள்ளி படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நிறையா வகையான ஒரு அனுபவம் பூர்வமான ஒரு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த அவர்களுக்கு வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வந்து அவங்க ஓன் எஸ்பீரியன்ஸ் மூலிமா ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படிப்பு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையோடய வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க எடுத்து வழி நடத்துகிற மாதிரி நிறையா வந்து தொழில்நுட்பம் சார்ந்த நிறையா வந்து நிறையா அவங்க ச படிச்சுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க நிறையா தற்காப்பு கலைகள் தற்காப்பு கலைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிறாங்க இந்த சிலம்பாட்டம் இதெல்லாம் வந்து காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நிறைய கராத்தே இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் ஸ்கூல்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாம் இந்த தற்காப்பு கலைகள் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து எல்லாம் கற்றுக்கிறாங்க நிறைய இருக்குது இதெல்லாம் எல்லாம் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எங்கள் ஸ்கூல் வந் எங் நான் படித்த ஸ்கூலில் கூட நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து எப்படி நம்ம என்ன பண்ணலாம் எப்படி போ செ படிக்கலாம் படிப்பு மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி செஞ்சால் வந்து அது வந்து வாழ்க்கையில் வந்து பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க தற்காப்பு கலைகள்னு பார்த்தீங்கன்னா தற்காப்பு கராத்தே இது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸில் நான் கற்றுக்கிட்டேன்